ஹலோ ஆ ஆமாம்மா என் ம் எப் ம் எல்லா பழம் இருக்கும்மா ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி இது திராட்சை மாம்பழம் எல்லாமே இருக்குது ம் சொல்லுங்கள் ம் வாழப்பழம் அது மறந்துட்டேம்மா வாழப்பழம் ஒரு தார் ம் அது வந்து ஒரு தார் வந்து ஏ இப்போ முன்னூறுரூவாம்மா ம் ம் ம் ஒரு ஒரு கிலோ வந்து நூற்றி எண்பதும்மா நூற்றி எண்பதுன்னால் அப்போ ஒரு கூடை எவ்வளோன்னு தெரியலையே ஒரு கூடை வந்து இப்போ அதிக ரேட்டாக தான் இருக்கும் ம் சரிங்கம்மா ம் சரிங்கம்மா ஆ கிரி பழம் இருக்கும்மா எல்லா பழமும் இருக்குது வந்து பாருங்கள் எந்த பழம் உங்களுக்கு தேவையோ வந்து இது பண்ணி வாய்ங்கோங்க ம் வந்து பாருங்கள் எப்படி பழம் இருக்குன்ட்டு பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிக்கங்க வாங்குங்க

இங்கே த சேலத்துலேருந்தாம்மா வருது லோடு ஆ ஆ பேங்களூர்லேருந்து வந்து சேலம் இறங்கி சேலத்துலேருந்து இங்கே வருது ம் ம் நல்லாதாம்மா இருக்கும் நிறைய ஆ நம்ம கடையில் வந்து நிறைய வாங்கறாங்க வந்து பாருங்கள்

ம் வாங்க வாங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம் ம் நீங்களும் வந்து ப நீங்களும் வந்து பழத்தை பார்க்கணும் இல்லையா ம் பழத்தை பார்த்துட்டு ஆமாம் ஆமாம் சரிம்மா ம் எல்லாம் நைட்டு தாம்மா லோடு வந்து இறங்கனது ம் வந்து பாருங்கள் ம் சரிம்மா சரிம்மா சரிம்மா ம் வாங்க வாங்க சரிம்மா சரிம்மா சரிங்கம்மா ஆ சரிங்க சரிங்கம்மா சரிங்கம்மா சரி கடையில் வந்து பாருங்கள் ஆ சரிம்மா